நீச்சடிப்பது நல்லா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது கையும் காலும் எல்லாமே நல்லா உடம்பு வலியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கும் அப்புறம் தண்ணிக்குள்ளே போய்விட்டாலே ஏதாச்சும் ஆபத்து வ வந்துடுமான்னு பயம் இருக்க வேண்டியதில்லை எப்படி நீச்சடிச்சி தப்பிச்சுக்கிலானு இருக்குது அப்புறம் மூச்சு விடுறதுக்கு அப்படி தான் நல்ல நல்லா கீழிருந்து மூச்சு விடுவது நல்ல நுரையீரல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் ஹார்ட்டுக்கும் நல்லது அப்புறம் பசி அப்படி தான் நீச்சல் அடித்து போனால் நல்லா பசியாகி நல்லா சாப்பிடலாம் ந உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும் மருந்து மாத்திர இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நல்லா உடல் கட்டுப்பாடு இருக்கும் ம் அப்புறம் த தண்ணியிலும் பயம் இல்லை எவ்வளோ தண்ணி இருந்தாலும் க தண்ணியில் இருந்து வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் அது மாதிரி த நல்லா இருக்கும் நீச்சல் அடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது